நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு முதலமைச்சர்ன்னாக்கால் கீழேருந்து மேலே இன்றைக்கி புகழ் பெற்று தமிழக அளவில் இந்தியா லெவலில் ஒரு மிகப்பெரிய தலைவர்னால் கலைஞர் அவர்கள் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் திருக்குவளையில் பிறந்து திருவாரூரில் வளர்ந்து சின்னப்பிள்ளைலேருந்து படிக்காமல் குறைச்ச படிப்புதான் படிச்சார் எஸ்எல்சி வரையும்தான் படிச்சார் அந்தளவுக்கு படித்து அங்கேயிருந்து சென்னை சென்றார் கதை எழுதுகிறதுக்கு சினிமா எழுதுகிற மாதிரி சினிமா கதை எழுதுவார் அதுமாரி கதை எழுதுகிறதுக்கு சினிமா பக்கம் போனவர் சென்னை போனார் சென்னையிலிருந்து பெருசாக புகழ் பெற்ற ஒரு கதநாயகனாக ஆகி இன்றைக்கு எம்ஜிஆர் நடித்த படம் சிவாஜி நடித்த படம் எல்லா படத்துக்கும் கலைஞர் கதை எழுதிருக்கார் அதுமாரி புகழ் பெற்ற ஒரு தலைவர் யாருன்னால் கலைஞர் அவர்கள்தான் கலைஞர் வந்து சின்ன பிள்ளைல எந்தளவுக்கு கஷ்டப்பட்டாரோ அந்தளவுக்கு மேன்மை அடைந்தார் அந்தளவுக்கு தமிழக மக்களுக்கு சிறப்பாக செயல்பட்டார் இன்னைக்கி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாய அத்தனையும் முற்போக்காக கொண்டு வந்த தலைவர் யாருன்னாக்கால் கலைஞர் அவர்கள் தான் கலைஞர்னால் புகழ் பெற்ற தலைவர் அவருடைய மகன் தான் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கார் அவரும் கலைஞரோடய மகன் ஸ்டாலின் அவர்கள் அது மாதிரி ஒவ்வொரு தலைவரும் பண்ணால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப் பெரிய தலைவர்களெல்லாம் இருக்கிறாங்க அந்த காலத்தில் ஒன்றுமே அரசியலுக்கே வராமல் ஒரு புகழ் பெற்ற தலைவர் யாருன்னாக்கால் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை எந்தளவுக்கு முன்னாடி உள்ளவங்கள் வெள்ளைக்காரன் காலத்திலேருந்து எந்தளவுக்கு கஷ்டத்த உற்பத்தி பண்ணிணாங்களே பெரியார் வந்த பிற்பாடு தான் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேறுவதற்கான வழிவகை செய்தது செய்தார் அரசியலுக்கு வராமல் ஒரு தலைவர் ஆகாமல் ஒரு முதலமைச்சர் பதவிக்கு ஒரு ஆசைப்படாம வாழ்ந்தவர் யாருன்னால் தந்தை பெரியார் அவர்கள் தான் அதிலும் மிகவும் சிறப்பு மிக்கத் தலைவர்கள் வளர்ந்த நாடு எதுன்னால் நம்ம தமிழ்நாடு தான்